நான் சின்ன வயசுலேருந்தே சமைப்பேன் அந்த மாதிரி சமைக்கும் போது வீட்டில் சமைக்கும் போது சின்ன பிள்ள நல்லா சமைக்கிறது அப்படின்னு எல்லோருமே என்னை பாருவா பாராட்டுவாங்க அதை தாண்டி அப்படியே ஸ்கூலுக்குப் போகும் போது சமைச்சி எடுத்துன்னு போவேன் அப்போ ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி என்க்ரேஜ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து நான் காலேஜ் படிக்க போகும்போது அங்கேயும் பசங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோருமே என்க்ரேஜ் பண்ணாங்க அதை தாண்டி கொஞ்சம் வளர்ந்த உடனேயே ஊரில் கிராமத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டி வைக்கும் போது எல்லா இடத்துக்கும் போவேன் அந்த மாதிரி சமைக்கும் போது எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நான் நிறையா ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் கிராமத்தை தாண்டி கொஞ்சம் அப்படியே தாலுக்கா அந்த மாதிரி சமையல் போட்டிலாம் வைக்கும் போதுலாம் நான் போய் கலந்திருக்குறேன் அது எல்லாத்துலேயுமே நல்லா சமைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை தாண்டி நான் யூடியூப்லலாம் சமைத்தது இல்லை அந்த அனுபவம்லாம் இல்லை ஆனால் நான் வீட்டில் சமைக்கிறதை வச்சு வெளியில் ச கிராமத்தில் வைக்கிற போட்டிங்கள்லாம் தாண்டி நான் நல்லா சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க சமையல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் போட்டி எங்கே வச்சாலுமே நாங்கள் போய் அதில் கலந்துக்குவேன்